ஆ அம்மா நீங்கள் ஆ ஓகே மேம் எவ்வளோ எவ்வளோ அமௌன்ட்டுக்கு அவைலபில்லாக இருக்கு மேம் ஆ சிக்கன் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்பெஷலும் இருக்கு ஆ மட்டனில் வந்து மட்டன் குழம்பு மட்டன் செட்டிநாடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கு குழம்பு வெரைட்டிஸ் தான் இருக்கு ஃப்ரையில எதுவும் இப்போ அவைலபில்லாக இல்லை ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ உண்டு மேம் ஆ ரொம்ப இன்டீரியர் ஃபோர் கிலோ மீட்டரா இல்லை எவ்வளோ தூரம் இருக்கு இன்டீரியரில் அப்போ ஹண்ட்ரெட் ரூபீஸ் இருக்கும் மேம் ஆ ஓகே மேம் ஓ ஓகே மேம் ஓகே மேம் இல்லை மேம் நீங்கள் எனக்கு வாட்ஸ் அப் பண்ணிவிடுங்க நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம்